எனக்கு சாப்பாடுனாவே சைவம் தான் பிடிக்கும் ரொம்ப இந்த வீட்டில் வந்து மேக்ஸிமோம் என்னமோ சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அண்ட் தயிர் இப்டி வெச்சுப்போம் சாம்பார் செய்யுறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸி பருப்பை ஊற போடுறோமா புளியை கரைச்சோமா காய்கறி அரிஞ்சி போட்டோமா சரியாக போச்சு ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த மட்டன் சிக்கன் எடுக்கிறது பாருங்கள் பெரிய தொல்லை வேலை என்ன எய்த்த வீட்டில் ஒருத்தர் இருக்கார் மட்டன் வாய்ன்ட்டு வந்துடுவாரு என்ன ஒன்றுமே செய்ய முடியாது என்னால் எப்படி கழுவுறது எப்படி போறது எப்படி வெட்டுறது ஒன்றுமே தெரியாது நான் ஏதோ போட்டு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் செஞ்சோம்னாக்கா ஒன்றுமே செய்யாது ஆ இந்த சிக்கனு செய்யுறது கூடும் ஈஸியாக இருக்கும் தந்தூரி சிக்கனு அடடடா அருமையாக இருக்கும் இந்த கிரில்லு வாங்கி வெச்சுருக்கோம் அது சிக்கனை சுத்தம் பண்ணி அதை மசாலா பண்ணி மசாலா ஊற்றி ஊற வெச்சு தயிர் போட்டு ஊற வெச்சு ஒரு ஒருமணி நேரம் ஒருமணி நேரம் ஊற வெச்சிடுறது அதுக்கு வந்து கிரில்லில் வந்து ஆயில் சேர்க்காம ஆயிலே சேர்க்காம அந்த வெச்சு சூடு சூடு பண்ணது லேசாக உருட்டி உருட்டி உருட்டி சூடு பண்ணி இதை தொட்டு தொட்டு வெச்சு அந்த தந்தூரி சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு வந்து தயிர் பச்சடி அதான் வேர்க்கடல வேர்க்கடல வெச்சு தயிர் வெச்சு பச்சடி செஞ்சு வெச்சோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இன்னும் சாம்பார் சாதன்னு வெச்சிக்கிங்களேன் அது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது குக்கரை வைச்சோமா அரிசி ஊற போட்டோமா பருப்பை போட்டோமா எல்லாத்தையும் அது தலையில் கொட்டினோமா காய்கறி அரிஞ்சி கொட்டினோமா முடிஞ்சு போச்சு வேலை எல்லாம் நாலு விசிலு வருதா இறக்கி வைச்சோம் கொழ கொழனு இருக்கும் எடுத்து வெச்சு அப்பளத்தை சோறு அப்பளத்தை சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கிட்டே வெண்டிக்காய் பொரியல் அதே சாம்பார் சாதன்னு வெச்சிக்கிங்களேன் வெண்டிக்காய் பொரியல் கொத்தவரங்கா பொரியல் உருளை கிழங்கு உருளை கிழங்கு மசியல் அப்படின்னு விதம் விதமாக செய்வோம் அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் மட்டன் தான் எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது மேக்ஸிமோம் மட்டன்னு நாங்கள் எடுக்கிறதே கிடையாது எப்பியாவது யாரும் எடுத்தாங்கனாக்கா யாரும் ஓசியில் கொடுத்தா திண்ணுக்கிறது இல்லைனா அதுவும் கிடையாது என்ன சிக்கன் எடுப்போம் வாரத்துக்கு ஒரு வாட்டி மேக்ஸிமோம் வாரத்தில் ஆறு நாளும் சைவம் தான் அசைவம் தான் அசைவம் கிடையாது நான்வெஜு தான் எங்கள் வீட்டில் இருக்கும் அதில் இந்த காரக்குழம்பு வைக்கிறதுன்னு வெச்சிக்கிங்களேன் ரொம்ப ஈஸி அதெல்லாம் காரக்குழம்பு வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்புல புளி புளியை கரைச்சி காய்கறியை போட்டு தாளித்து விட்டு வைச்சோம்னா சரியாக போச்சு அருமையாக இருக்கும் எதுவும் இல்லையா ரொம்ப சிம்பிளாக ஒரு வேலை செய்வேன் ரசம் வைப்பேன் புளியை ஊற வைச்சி ரசத்த வைச்சி நாலு துண்டு கருவாடு வாங்கி வறுத்துட வேண்டியது கருவாடு அருமையாக இருக்கும் இல்லை தக்காளி தொக்கு தக்காளி தொக்கு வெச்சுக்கிலாம் இல்லைனா முட்டையை போட்டு முட்டையை வெச்சிக்கலாம் நாலு முட்டையை அவிச்சி லேசாக கீறி விட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு மசாலாவை ஏற்றி லேசாக பிரட்டி வெச்சோம் வெச்சிக்கிங்களேன் ரொம்ப சூப்பராக அதலாம் இருக்கும் ரொம்ப ஈஸி அதலாம் செய்கிற வேலை எதுவும் இல்லை போதுன்னு வெச்சிக்கங்க அதான் ரசம் தான் நம்ம ரசத்தை அருமையாக இருக்கும் இல்லையா அது எதுவுமே பிடிக்கில ஒரு நாளைக்கு வர்லன்னு வெச்சுக்கியேன் துவையல் அரைச்சிக்கிறது விதம் விதமாக துவையல் செய்வோம் நார்த்தங்காய் துவையலு புதினா துவையலு தக்காளி துவையலு இந்த துவையல்லாம் செஞ்சு ஒன்று ஒன்று விதம் விதமாக செஞ்சு ரெண்டு மூணு துவையல் செஞ்சு ரொம்ப சூப்பராக அருமையாக செஞ்சு சாப்பிடுவோம் நாங்கள்